நான் வந்துட்டு வந்து லாஸ்ட்டாக வந் என் ஃபேமிலி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேளாங்கண்ணி போயிருந்தேன் வேளாங்கண்ணி போயிருந்த போது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ரூம் எடுத்தோம் ரூம் எடுத்துட்டு அங்கே நாங்கள் தங்கிட்டு அப்புறமேட்டுக்கு காலையில் எழுந்துருச்சி நாங்கள் வந்துட்டு அங்கே சுற்றிப் பார்க்கறத்துக்காக போயிருந்தோம் அந்த புதுக்கோயில் புது க வேளாங்கண்ணி கோயில் போயிட்டு அப்புறம் பழைய வேளாங்கண்ணி கோயிலுக்குப் போனோம் அப்புறமேட்டுக்கு பீச்சுக்குப் போனோம் பீச்சுக்குப் போயிட்டு நாங்கள் வந்து மீன்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறமேட்டு நாங்கள் ஜூஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் நல்லா சாப்பிட்டோம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நல்லா கடலில் வந்துட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ்க்குள்ள பெ நல்லா செம்மையாக விளையாண்டோம் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வேளாங்கண்ணியில் போயிட்டு குளிக்கும் போது நல்லா விளையாண்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ரூமுக்கு வந்து கிளம்பிட்டு நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு நான் வந்து நிறைய வாங்கினேன் நிறைய மேக்கப் திக்ங்ஸ்லாம் வாங்கினேன் நிறைய திக்ங்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிருந்தது ரொம்பவே ஹேப்பியாக இருந்தோம் நாங்கள் எல்லோரும் அப்புறம் சாமி கும்பிட்டோம் அப்புறம் வேண்டுதல்லாம் நாங்கள் பண்ணோம் முட்டிப் போட்டு நடக்கிறது அந்த மாதிரி நிறைய வேண்டுதல்லாம் நாங்கள் வச்சிருந்தோம் பண்ணிட்டு அங்கே அப்போ மாஸ் போயிட்டு அதை முடித்துட்டு அப்புறமா நைட்டு கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிப்பு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்துட்டு கேரளா போயிருந்தோம் கேரளாவில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு மூணார் போயிருந்தோம் மூணார் போயிருந்த போது நாங்கள் வந்து அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ரூம் எடுத்திருந்த போது அது வந்து டென்த் டென்ட் ரூமு நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு டே வந்துட்டு நான் அங்கே போயிருந்தேன் நிறைய ப்ளேஸஸ் போனோம் நாங்கள் வந்து ஸி ஜீப் சஃபாரி போயிருந்தோம் அந்த ஜீப் சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து ரோடே இருக்காது வெறும் கல்லு முள்ளு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் வந்துட்டு அந்த ஜீப் வந்து ரைட் பண்ணுவாங்க நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கணும் ரொம்பவே ஆடும் செம்மையாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு ரொம்ப ஹேப்பியாக இருந்தோம் ஃபேமிலி கூட போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பேம்பு ட்ரீயெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும் அங்கே வந்து டைகர் கேவ் இருந்துச்சு பேம்பு டைகர் கேவ் இருந்துச்சு அங்கே வந்து ஒ ஒரு கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு பாறை அந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேயே நடந்து போகணும் ஒரு குகை மாதிரி வரும் அந்த இடத்துக்குப் போயிருந்த போது என் காலில் வந்து ஒரு புழு வந்துட்டு ஒட்டிக்கிச்சு அதனால் எனக்கு வந்து அதுக்குள்ளே இறங்கறத்துக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து போகவே இல்லை அப்புறமேட்டுக்கு நான் மேலே வந்துவிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த குகைக்குள்ளலாம் போயிருந்த போது அந்த புலி போயிட்டு படுத்திருந்த இடம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்துட்டு போயிட்டு சூப்பராக இருந்துச்சு அ அடுத்தது வந்துட்டு நாங்கள் ஸீப் சஃபாரி பண்ணது அப்புறம் வந்து ஒரு ரிவர் இருந்துச்சு அந்த ஆற்றுப் பக்கத்தில் உக்காந்து சாப்பிட்டோம் சாப்பாடெலாம் செம்மையாக இருந்துச்சு ஆனால் அங்கே வந்துட்டு அந்த ஃபுட்டு நமக்கு வந்து ரொம்ப செட்டாகலை ஏன்னால் வந்துட்டு அந்த ரைசஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குண்டு குண்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் வந்து டேஸ்ட்வைஸ் பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு அந்த சாப்பாடெலாம் அதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ரிவரில் வந்துட்டு ரிவரில் வந்துட்டு நம்ம வந்து ரிவர் க்ராஸிங் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து ஸீப்பில் ஜீப்பே நல்லா ஃபாஸ்ட்டாக போகுங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ எடுத்த போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரைட் பண்ணது அதுக்கப்புறமா ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸீப் சஃபாரி போயிட்ட போது ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து ஸீப் சஃபாரி இருந்துச்சு அந்த க ரோடில் கல் மேடு இருந்த இடத்துல நாங்கள் வந்து ர ரன் பண்ணது அங்கே வந்துட்டு நாங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்துட்டு ரூம் போயிருந்தோம் ரூமில் வந்து டெண்ட் இருந்துச்சு அந்த டெண்டில் வந்து நாங்கள் தூங்கி இருந்தோம் செம்மை கூலிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மூணாறு வந்துட்டு நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு மூணாறில் நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் பொட்டானிக்கல் கார்டன் அப்புறமேட்டுக்கு ஒரு ஃப்ளவர் ஷோ போயிருந்தோம் அந்த ஃப்ளவர் ஷோ அந்த மாதிரி நிறைய இடத்துக்குப் போயிட்டு நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் மூணாறு போயிருந்தோம் போது அங்கே வந்துட்டு பார்க் இருந்துச்சு ஆனால் அது வந்து டுவல் இயர்ஸ் வரையும் இருக்கற சைல்ட்ஸுக்கு மட்டும் தான் நாங்கள்லாம் அதில் விளாடல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொ எல்லா சைல்ட்ஸும் என் ஃபேமிலியில் இருந்த எல்லா குட்டீஸும் அது போய் விளையாண்டாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு நாங்கள் ஸிப்லைனில் வந்து போயிருந்தேன் ஸிப்லைனில் போயிருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸிப்லைனில் போகும்போது நல்ல ஃபாஸ்ட்டாக போச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்புறம் ஒவ்வொரு பூவும் சூப்பராக இருந்துச்சு அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் நல்லா சாப்பிட்டோம் அப்புறமேட்டுக்கு அங்கே வந்துட்டு சாப்பாடு தான் நல்லா இல்லை பட் வந்துட்டு அந்த ஃபு ரைஸ் மட்டும் தான் நல்லா இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்த பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு ரூமில் கொடுத்ததுலாம் ரொம்பவே ஃபுட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அப்புறமேட்டுக்கு டீ போண்டா அந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கறது அங்கே கிடைக்குது பட் வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு நான் அங்கே ஃபுல்லாகவே ப்ளாக் டீ தான் குடித்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த ஸீப்பில் சஃபாரி பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நைட் வந்து ரூம் செம்மையாக இருந்துச்சு ரூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டே வந்து டென்ட்டில் இருந்தோம் செகண்ட் டே நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு ஒரு ரூமுக்கு போயிருந்தோம் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய ஃபெசிலிட்டீஸ்லாம் இருந்துச்சு பெட்டு வந்து நல்லா புசுபுசுன்னு நல்லா பெருஸ் பெட்டு தான் சூப்பராக இருந்துச்சு அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் கிளம்பி கொச்சினுக்குப் போயிருந்தோம் கொச்சினில் வந்துட்டு ஒண்டர்லா போயிருந்தோம் ஒண்டர்லா போயிருந்த போது ரொம்ப ஹேப்பியாக இருந்தோம் அங்கேயும் நல்லா எல்லா வாட்டகு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் போயிட்டோம் மதியத்துக்கு மேல் நாங்கள் வந்துட்டு நல்லா காய்ஞ்சிருச் காய்ஞ்சிருச்சு சாப்பிடம் போது ட்ரெஸ்லாம் செம்மையாக காய்ஞ்சிருச்சு நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் கேம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த கொகை மாதிரி இருக்குமில்ல அதுக்குள்ளே நாங்கள் வாட்டர் ரைட் பண்ணும் போது சூப்பராக இருந்துச்சு அடுத் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குப் போயிருந்தோம் இந்த ட்ரை கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மே மேகரிக்கன் வச்சு மேகரிக் வந்து நம்மளை ஃபுல்லாகவே சுற்றி விட்டுருச்சு அப்புறம் ஃப்ளாஷ் டவர் வேறு இருந்துச்சு அதில் நாங்கள் ரொம்ப ஹேப்பியாக ரைட் பண்ணோம் அதுக்கப்புறமா ஒரு இது அந்த இது இது அந்த ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு நாங்கள் அப்படியே தலை சுத்திடற மாதிரி இருந்துச்சு நான்லாம் இறங்கிட்டு உடனே வாமிட்லாம் எடுத்துவிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் நல்ல ரைடாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டு நாகர்கோயில் போயிருந்தோம் நாகர்கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு ஃபால்ஸ் போயிருந்தோம் அப்புறமேட்டுக்கு ஒரு க்ராஸிங் ப்ரி ப்ரிட்ஜ் இருந்துச்சு அந்த ஃப்ரிட்ஜில் போயிருந்தோம் ப்ரிட்ஜ் வந்துட்டு போகும் போது நல்லா வாக் பண்ணும் போது நல்லா ஆடிச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்புறம் கீழே வந்து அந்த வாட்டர் ரிவர் ஓடிட்டிருந்தது வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே நாங்கள் நிறைய க்ளிக்ஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமேட்டு நாங்கள் அங்கே விளையாண்டுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் கன்னியாகுமரி போயிருந்தோம் கன்னியாகுமரி அப்படியே வர்ற வழியில போகும் போது வந்துட்டு அந்த சன் ரைஸ் பார்த்தோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு கன்னியாகுமரியில் சன் ரைஸு ஆனால் குளிக்கலாம் முடியலை அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ப்ளேஸஸ்க்கும் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நல்லா இருந்துச்சு இந்த ரைட் வந்துட்டு இதுதான் என்னோடய ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு